வணக்கம் பொதுவாக தமிழ் மொழி வந்து இயல் இசை நாடகம் முத்தமிழ் அப்படிங்குற முறையில் நல்ல சொல் ஆளுமை உள்ள கவிஞர்களெலாம் தோன்றி நிறைய புத்தகங்கள் எழுதி தமிழ் இலக்கியத்தில் தமிழ் மரபில் ரொம்ப சிறந்துருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்க ஆனால் அதில் பார்த்தோம்னா திருக்குறள் பார்த்தோம்னா உலகப்பொதுமறையாக உலகிற்கே சிறந்த நூலாகவும் இருக்குது திருவள்ளுவர் ஐயன் திருவள்ளுவர் எழுதியிருக்குறாரு சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி சீவகசிந்தாமணி குண்டலகேசிங்கிற ஐம்பெருங்காப்பியங்கள் உருவாகி இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் போன்றவங்களெலாம் தமிழ் இலக்கியத்தை தமிழ் மரபுகளை ரொம்ப அருமையாக ஏற்கனவே ரொம்ப காலமாக சொல்லியிருக்காங்க உலகத்திற்கே நம்ம தமிழ் மொழி தமிழ் மொழியில் இருக்கிற இலக்கிய யங்கள் வந்து வழிகாட்டுதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் இந்த அறிவியல் நூற்றாண்டில் அறிவியல் கலை செல்வங்கள்தான் கம்மியாக இருக்குதுன்னு ஒரு கருத்து தவறான கருத்து சொல்லிக்கிட்டிருகாங்க அப்படியெல்லாம் சொல்லிவிட முடியாது தமிழ் பார்த்தோம்னா இப்போது பே வே அப்புசாமி அப்படிங்குறவர் அவரை வந்து நம்ம அறிவியல் தமிழ் வளர்ப்பு தந்தையினே சொல்கிறோம் அவர் அறிவியல் துறை சார்ந்த பல செய்திகளை வந்து தமிழ்ல எழுதிகிட்டு வரார் இந்த அறிவியல் உலகில் அறிவியல் கலை செல்வங்களை தமிழ்ல கொண்டு வந்து அறிவியல் தமிழை வந்து வளர்க்கிறதுக்கு நிறைய தமிழ் அறிஞர்கள் பல்கலைக்கழக வேந்தர்களெல்லாம் முயற்சி செய்கிறாங்க இப்போ நம்ம உதாரணத்துக்கு சொன்னால் மாணிக்கநாயக்கர் அப்படிங்குறவரு வந்து வேளாண்மை பயிரியலுக்கு தேவையான சொற்களையெல்லாம் தனித் தமிழ்ல புத்தகமாகவே எழுதியிருக்காரு அதற்கு அப்புறம் பார்த்தோம்னா என்கே வேலன் அப்படிங்கறவர் நிறைய அறிவியல் துறை சார்ந்த செய்திகளை வெளியிடுகிறாரு எஸ் கொண்டல் மகாதேவன் அப்படிங்கிறவரு வந்து கணினி தமிழ் வளர்ச்சிக்கு இணைய தமிழை இணையத்தளத்தில் இப்போ அதை தமிழ் இதழ்களை எல்லாம் வெளியிடுகிறாரு ஜெயகாந்தன் சுஜாதா போன்றவர்களுடைய புத்தகங்களை எல்லாம் தமிழ் இதழ்களா புத்தகங்களாக வெளியிடுகிறாரு ஸோ தமிழ் இணையம் வழி கல்வி கழகமும் தஞ்சாவூரில் உருவாக்கியிருக்காங்க தமிழ் மின் நூலகங்களும் நிறைய வளர்ந்துட்ருக்கு அதில் பார்த்தோம்னா இணையத்தளத்தில் அகராதிகள் வேறு உருவாக்கிட்டிருக்காங்க அதனால் தமிழ் மொழியில் வந்து குறை இருக்குது இந்த அறிவியல் தமிழ் வளராமலிருக்கு அப்படின்ற சில கருத்துக்களெல்லாம் இப்போது தமிழக அரசும் தமிழ் பல்கலைக்கழங்களும் பல கல்லூரிகளும் அதற்கான முயற்சியில் கடினமாக இறங்கி வேலை செய்கிறாங்க பல கணினி தமிழுக்கான பல முயற்சிகள் எடுத்துகிட்ருக்காங்க அதை வந்து வி விரைவாகவே வந்து ரொம்ப சீக்கிரமாவே வந்து தமிழ் வந்து அறிவியல் தமிழ்ல அறிவியல் உலகத்தில் அறிவியலில் தேவையான அத்தனை கலை சொற்களையும் உருவாக்கி உகலமே வியக்கிற ஒரு மொழியாக தமிழ் மறுபடியும் திகழப்போகுது ஏற்கனவே இலக்கியத்தில் வந்து அது உலகத்தையே கவர்ந்துருக்குங்கிறதுல ஐயமே கிடையாது இப்போது நிறைய பேர் அதில் பணியாற்றி பல கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் அதுக்கப் செயல்பட்டு நிறைய கணினி தமிழை உருவாக்கிட்டிருக்காங்க கணினி வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சி இவன் வானயியல் எல்லாத்துக்குமே உருவாக்கிட்டிருக்காங்கங்குறதுல எந்த மாறுபட்ட கருத்துமில்லை விரைவில் தமிழ் மறுபடியும் உலகத்தையே தமிழ் மொழி உலகத்தையே ஆளுங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாதுங்க நன்றி